நான் நேற்று பிரியாணி செஞ்சேன் அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துருந்துச்சு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு அது சிக்கனை ஊற வச்சு அதை பிரியாணிக்குள்ள வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு அது வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு மணி நேரத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆயிடுச்சு அதுக்கு அப்றம் மீன எடுத்தும் மீன் கொழம்பு அதே மாதிரி தான் டைம் ரொம்ப ஆயிடுச்சு அது மீன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை கழிவிட்டு மசாலா இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதை செய்கிறத்துக்கு ரொம்ப ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டு செய்கிறது ரொம்பவே டைம் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை செய்கிறதுக்கும் அப்பறம் அது மாதிரி மட்டன் அது மாதிரி தான் வேகவே இல்லை நாலு அஞ்சு விசில் குக்கரில் வச்சு அது வேகவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்தது அரைமணி நேரம் ஆகிடுச்சு வேகறத்துக்கு வேகவே மாட்டேன்ருச்சு அதை என்ன பண்றதுன்னு தெரில அஞ்சு விசுலு வச்சுட்டு அது வேகலை அதை நான் இப்படி செஞ்சதே இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சேன் ரொம்ப நேரம் வேகாமல் இருந்துச்சு வேகவே இல்லை